ஆப்பிள் பே அல்லது கூகுள் பே என்ற மொபைல் போனை சேவை நீங்கள் எப்பொழுதாவது பயன்படுத்தீர்களா நான் ஆப்பிள் பே அல்லது கூகுள் பேயை நான் பயன்படுத்தி உள்ளேன் அவை பயன்படுத்துவதற்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது அதை நான் பயன்படுத்தும் போது கடினமாக உள்ளது என்று நான் நினைத்தேன் பட் நான் சுலபமாக கற்றுக் கொண்டேன் என்பதால் நான் வெளி இடங்களுக்கு செல்லும் போது அவை நான் பயன்படுத்துவேன் அவை நான் பணம் கையில் இல்லாத காரணத்தினால் என்னுடைய ஜீபேயில் பணம் இருப்பது எனக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது அவை நான் வெளியில் சாப்பிடும் இடம் துணி எடுக்கும் இடம் கடை சந்தையில் போன்ற பல இடங்களில் நான் ஏதாவது ஒரு பொருளை வாங்கும் போது அங்கு எனக்கு பணம் தேவைப்படும் போது ஜீபேயில் நான் அவற்றை கொடுக்கிறேன் அவை பயன்படுத்துவதற்கு மிகவும் சுலபமாகவும் மிகவும் பாதுபாப்பாகவும் உள்ளது நான் அவை பயன்படுத்தும் போதெல்லாம் கவனமாக பயன்படுத்துவேன் என்னுடைய பாதுகாப்பான எண்ணை நான் பயன்படுத்த முடித்த பின்பு அவை லாக் செய்துக்கொள்வேன் அந்த அனுபவம் எப்படி இருந்தது அவை நான் மிகவும் சுலபமாக இருந்தது ஒருமுறை நண்பர்களிடம் வெளியில் செய்தேன் என் கையில் ஐம்பது ரூபாய் மட்டும்தான் இருந்தது அவர்கள் திடீர் என்று எங்களுக்கும் ஏதாவது சாப்பிட வாங்கித்தா என்று சொன்னார்கள் நானும் வாங்கித்தந்தேன் அப்பொழுது தான் என்னிடம் இருந்த ஐம்பது ரூபாயை நான் க உற்று நோக்கினேன் பிறகு என்னுடைய ஜீபே இருந்த நூறு ரூபாயை நான் அங்கே கொடுத்துவிட்டு நான் அவை பயன்படுத்தியவுடன் மிகவும் சந்தோஷமாக என் நண்பர்களுடன் சாப்பிட்டு வந்தேன் என்னுடைய ஜீபே இல்லை என்றால் என் கையில் இருக்கும் ஐம்பது ரூபாயை வைத்து நான் எப்படி சமாளிப்பேன் என்று ஒரு நிலைமை வந்துவிடும் எனக்கு ஜீபே இருந்ததுன்னா எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது வசதியாக இருந்ததா அல்லது சிரமமாக இருந்ததா எனக்கு மிகவும் வசதியாக இருந்தது அதனால் தான் நான் எங்கும் எப்பொழுதும் என்னுடைய கையில் ஒலிப்பேசி வைத்துக்கொண்டு அவை என் பணத்தை அனுப்பிவிடுவேன்